வருங்கால சங்கதி இருக்கு நம்ப வந்து நம்மளோட பரம்பரை தொழில் விவசாயம் அப்படிங்கிறத அது கற்று கொடுத்தே ஆகணும் ஏன்னா விவசாயம் பண்ணுனா தான் அந்த டவுனில் இருக்கிறவங்க அரிசி பருப்பு இதெல்லாம் சாப்பிட முடியும் விவசாயம் வந்து நம்ம மண்ணில் சேத்தில் கால் வைக்கலைன்னா சோத்தில் அவங்க வாய் வைக்க முடியாது விவசாயங்குறது அடிப்படை அதை நம்ம தெரிஞ்சிகிட்டே ஆகணும் நம்ம குழந்தைங்களுக்கு அது கற்று கொடுக்கணும் நம்ப குழந்தைங்கள் அந்த டாக்ட்ரு இன்ஜீனியர் இப்படி எது படிச்சிருந்தாலும் சரி விவசாயத்தை நம்ம சொல்லிக் கொடுத்து குழந்தைங்கள வளர்க்குறதுங்குறது ரொம்ப நல்லது